இன்னைக்கு பொழுதுபோக்குன்னா பாத்தோமுன்னாங்க காலையில் எந்திரிச்சோம்னா நம்ம அன்றாட நம்ம நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டல்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டு முன்னாடி பெரிய க்ரௌண்ட் இருக்கும்ங்க அந்த க்ரௌண்டில் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்ட்டு வருவோம்ங்க அது சின்ன வயசுலேங்க இப்போ பெரிய இப்போ இருக்கிற சூழ்நெலைக்கு அதிகமாக அப்புறம் சினிமா பாப்பேங்க சினிமாவில் பொழுதுபோக்கு பாக்குறதுக்கு சினிமாவுக்கு போனோமுன்னாங்க ஒரு மூணு மணிநேரம் ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச சினிமா நடிகர்கள் ஏதாச்சும் ஒரு கணக்கு வச்சுக்குவோங்க சினிமா நடிகர் ரஜினிகாந்த் அப்புறம் கமலஹாசன் அவங்க படங்களை சினிமா பாக்கிறது ஒரு பொழுதுபோக்காக ஒரு என்ட்ருட்டைமு இருக்கும் எனக்கு அப்புறம் அப்படி பாத்தோமுன்னாங்க அப்புறம் இந்த சினிமாவுலேயேங்க இந்த பாட்டுகள் அந்த ரேடியோ கேக்கிறது அப்புறம் இன்னைக்கு வந்து அதிகமாக வந்துங்க இது டிவி சீரியல் பாக்கிறதுங்க இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்குதுங்க எல்லாத்துக்குமே இதுதான் அதிகமாக நாங்கள் விரும்புகிறோங்க அப்புறம் அதேமாதிரிங்க டிவியிலியும் சாய்ந்தரம் ஆனால் அந்த நாடகங்கள் நாடகங்கள் அது ஒரு பொழுதுபோக்காக இருக்குங்க எல்லோரும் குடும்பத்தில் வேலைக்கு அங்கங்கே வேலைகளுக்கு போய்ட்டு சாயந்தரம் ஒரு ஆறுமணி ஏழு மணிங்கிறப்போ எல்லோரும் வீடு வந்துடுவோம் அந்த வீடு வர்றப்போ அந்த நாடகங்கள் நம்மளுக்கு பிடிச்ச நாடகங்கள் குக்கு விட்டு கோமாளின்னு நிகழ்ச்சி நாடகம் தாண்டி பொதுவான பொழுதுபோக்குன்னா இந்தமாதிரி கதையில்லாமல் ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா இந்த குக்கு விட்டு கோமாளிங்க அப்புறங்க இது பாட்டு பாடுற போட்டி அப்படின்னு சொல்லி அதுலேயே டிவியிலையே பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அது ஒரு என்டர்டைமா ஒரு டைமிங்காக இருக்குங்க அப்புறம் அப்படி பாத்தோமுன்னாங்க அதேமாதிரி இப்போ செல்ஃபோனை எடுத்துட்டோமுன்னாங்க ஒரு நியூஸ் பாக்கிறது ஏதோ வேலையெல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் சரி நம்ம என்னடா என்டர்டைம் பண்ணுறதுன்னா இந்த செல்லெல்லாம் எடுத்தோமுன்னாக்கா ஒரு பேஸ்புக் பாக்கிறது அது ஒரு ஒரு டைம்பாஸாகவும் இருக்கு அதில் ஏதாவது நியூஸ் பாக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குங்க பொதுவாக இருக்கிறப்ப நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு பொழுதுபோக்காக அது ஒரு அது ஒரு எனக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்குங்க